செடி வளர்க்க வந்து நம்ம அதிகமாக செம்மண் பயன்படுத்தினா செடி நல்லா வளரும் அதேமாதிரி மண் இது ந நார்மலா வண்டல் மண் இருக்குது இல்லையா வண்டல் மண்லையே அதேமாதிரி செடி எந்த செடியாக இருந்தாலும் டக்குனு பிடிச்சிக்கும் மற்றபடி இந்த களிமண் அதிலலாம் வந்து செடி வளர்வது கூட ரொம்ப கஷ்டம் ஆனால் செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா செடியுமே நல்லாவே கிடு கிடுன்னு வளர்ந்து வரும் அதுமாதிரி இந்த மாட்டு உரங்கள் உரங்களெலாம் இருக்குது இல்லையா கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ப மாடு ஆடு அந்த கழிவுகள்லாம் பயன்படுத்துனோம்னா நல்லா அந்த உரத்தை போட்டாலே நல்ல செடிகளெலாம் நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த ம இது மரங்கள் மர மரங்களை விட செடிகளுக்கு வந்து உரங்கள் வந்து நம்ப எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டு நம்ப யூரியா அந்தமாதிரிலாம் போட்டு பயன்படுத்துகிறோமோ அதேமாதிரி நமக்கு நல்ல விளைச்சலை வந்து நல்ல பூக்களாக இருந்தாலும் சரி காய்களாக இருந்தாலும் செடி எதுவாக இருந்தாலுமே நல்ல கிடைக்கும் நல்ல ஒரு இது பலன் கிடைக்கும் நமக்கு அதேமாதிரி செடி வந்து எந்த அளவுக்கு நம்ப இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ப தினைக்கும் யூஸுக்கு வந்து யூஸ் ஆகும் தினைக்கும் யூஸுக்கு வந்து தேவைப்படும் அதேமாதிரி செடி வந்து நம்ப இப்போ வள வளர்த்து வளர்த்து எடுக்கிறோம் அப்புடின்னா இப்போ வந்து ஒரு செடி வந்து ஒரு சில காலங்கள் மட்டும் தான் வந்து அது நமக்கு பூ பூத்து அதுக்கு பொருள் இது காயெலாம் காய்க்கும் எல்லா செடியும் அதேமாதிரி இருக்குது பூ பூக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது இப்ப முல்லைரும்பு செடி அப்புடின்னா சந்தன முல்லை எடுத்துகிட்டிங்கன்னால் அது வந்து அந்த அந்தந்த சீசன் டைமு அப்படின்னு இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து எல்லா நாளும் நிறையா வந்து நமக்கு பூ பூத்து தரும் அதை மாதிரி ம குளிர்காலத்தில் மட்டும்தான் அது பூ பூக்காது பூ பூக்காதுன்னால் சுத்தமாக பூக்காமல் இருக்காது லைட்டாக கம்மியாக பூக்கும் இப்போ ஒ ரெண்டு மொழம் பூக்கிற இடத்துல ஒரு மொழம் தான் பூக்கும் அதுமாதிரி முல்லைரும்பு செடி அதுக்கு வந்து நம்ப அதிகமாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற வந்து அவசியம் கிடையாது ஆனால் இதுவே ஒர் ரோஸ் கன்று வச்சீங்க அப்புடின்னா அதுக்கு வந்து நம்ப முட்டை வெங்காய தோல் அழுகின தக்காளி அந்தமாதிரி நிறையா பொருளெல்லாம் நம்ப தண்ணி வச்சு ஊற்றி அதை வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு அந்த சிரப்பு சிரப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் சிரப்பு இது பண்ணுறோம் இல்லையா சிரப்பு ரெடி பண்ணுறோம் இல்லையா அதேமாதிரி நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சோம்னா அது மூடி வச்சு அது ரெண்டு நாள் கழிச்சி அந்த தண்ணியை அந்த எஸ்சென்ஸ் அந்த இதெல்லாம் போய் அது இறங்கிடும் இறங்குனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அந்த செடிங்களுக்கு வந்து ஊற்றலாம் ஊத்துனோம்னா நிறையா நமக்கு வந்து ரோஸெலாம் நிறையா பூக்கும் அதேமாதிரி காக்கரட்டான் பூ இருக்கு இல்லையா காக்கரட்டான் பூவும் நல்லா பூத்து வரும் அது வந்து நல்ல கொத்துக்கொத்தாக பூக்கும் அப்போ வந்து அதுக்கும் இதேமாதிரி இந்த காய்கறி அரியுற அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பக்கெட்டில் போட்டு அதை வந்து அதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி அதை வந்து ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அதுமாரி கழனி தண்ணி கழனி தண்ணியை அதோடு சேர்த்து ஊற வச்சு அதையும் நம்ப வந்து ஊற்றுனா உ செடிங்களுக்கு வந்து இதுமாதிரி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டோம்னா அதுவும் நல்லா பூக்கும் அதேமாதிரி தேங்காய் நார் தேங்காய் இது உரிச்சுட்டு அந்த நார் மட்டை இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா இது பண்ணி கசக்கி விட்டு அதில் வர அந்த துகள்களை வச்சு அதுக்கு போட்டு அதோடு இதை இது பண்ணிணோம்னா அதுவும் நல்லா பூக்கும் அதேமாதிரி வேஸ்ட்டான இந்த தக்காளி அதெல்லாம் அதுக்கு போட்டாலும் நல்ல வந்து ஈஸியாக வந்து செடி வந்து மொளச்சு வரும் அதேமாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காவையும் அதேமாதிரி போடலாம் அதேமாதிரி என்னென்ன நமக்கு காய் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டு அந்த தோல்கள் தோலெலாம் வந்து நீக்குகிறோமோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிணா அது வந்து நல்ல இது வந்து க கிடைக்கும் அதோடு பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நம்ப கொஞ்சம் கேர் எடுத்து செய்யணும் எப்புடின்னா இப்போ காய்கறி ஒதுக்குகிறோம் அப்புடின்னா டக்குனு நம்ப கூட்டி வெளில தள்ளிடாமல் அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு அதுக்குன்னு ஒரு பக்கெட் ரெடி பண்ணி அந்த பக்கெட்டில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கழனி தண்ணி கழனி இப்போ அரிசி கழுவுகிறோம் இல்லையா அரிசி கழுவுகிற தண்ணி சாதம் வடிக்கிற தண்ணி அது எல்லாத்தையும் அதில் போட்டு அதில் ஊற வச்சு அதை நம்ம ஊற்றி அதில் ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி லைட்டாக அந்த செடி மேலே எப்பொழுதுமே ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா வந்து அது மேலே தான் அடிக்கணும் மேல அடித்தா தான் அதோடு அந்த இதெல்லாம் நல்லா இதுவாகி அடியில் அந்த தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா நமக்கு இது பண்ணும் எப்போழுதும் மேலே அடித்தா தான் செடியோடு அந்த இது வந்து கிளைகள் அது அதெலாம் வந்து நல்லா துளிர்விடும் துளிர்விட்டு நமக்கு வந்து நிறையா பூவோ காயோ அந்த மாதிரி காய்க்கும் இப்போ வந்து ஒரு நெட்லிங் மரம் அப்புடின்னா வந்து அது தானாவே உருவாகிவிடும் அதுவே இப்போ ரோஸ் கன்றை ரோஸ் கன்றை வச்சு அதை கொஞ்சம் நம்ம பராமரிக்கணும்தான் அது பராமரிச்சு எந்த அளவுக்கு நம்ப வந்து அதை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு வந்து பூ கொடுக்கும் இல்லை நம்ப வாங்கி வச்சுட்டு அது எதையுமே கண்டுக்கலை அப்புடின்னா அது நமக்கு எந்த யூஸுமே கிடையாது அதனால இந்தந்த உரங்களெலாம் பயன் இந்தந்த உரங்களெலாம் இந்தந்த செடிக்கு பயன்படுத்துனோம்னால் அது அதோடய பலன் நம்ப நல்லாவே அனுபவிக்க முடியும்